விவசாயத்துக்கான தண்ணி கிணறு எங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது அதில் வெயில் காலத்தில் தண்ணி ரொம்ப கம்மியாயிடும் அதனால நாங்கள் போர் போர் ஒன்று போட்டோம் அது நீர் பைப்பு மூலயமா நேரடியாக வாய்க்காலில் பாய்ச்ச முடியாது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த போர் கனெக்சனே நேராக கிணத்தில் விழுகுறமாரி பண்ணுறோம் கிணத்தில் இருக்கிற நீரை மோட்டார் வச்சு நேராக விவசாயத்துக்கான இது பாய்க்குறதுக்கு எல்லா இதையும் பண்ணுறோம் ஏன்னால் வாய்க்கால் தண்ணி சில நாட்களுக்கு மட்டும் தான் விழுவாது மற்ற நேரத்துக்கு நாம் விவசாயம் செய்யணும்னால் வாய்க்காலில் தம் நம்பியெலாம் இருக்க முடியாது அதனால தான் நாங்கள் போர் போட்டிருக்குறோம் போர் போட்டு அதன் மூலமாக கிணத்தில் விட்டு கிணற்று மூலயமா வந்து மோட்டார் மூலமாக பாத்தி பாத்தியாக பாய்ச்சோம் தென்னை மரத்துக்கு தென்னை மரத்துக்கு காலையில் சாயங்காலம் க சாயங்காலம் கொஞ்சம் காலையில் கொஞ்ச நேரம் மற்றபடி தோட்டத்துக்கு தண்ணியே போர்லிருந்து கிணத்து மூலயமா அப்படியே பாத்தி பாத்தியாக பாத்தி பாத்தியாக பாய்ச்ச பாய்ச்சுறக்கு வாய்க்காலை வெட்டி அதுக்கு தகுந்தமாதிரி நாங்களே சிறப்பாக செஞ்சுருக்குறோம்